நகர்ப்புற பள்ளிகள் கிராமப்புற பள்ளிகள் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா நகர்புறத்தில் வந்துட்டு நல்லா நல்லா படிக்கிறாங்க பசங்கள்லாம் இதே கிராமப்புறத்தில் வந்துட்டு அங்கே உள்ள பசங்களோடய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப படிக்காததுனால் அவங்களுக்கு எஜுகேஷனை பற்றின நாலேஜ் வந்து ரொம்ப தெரியலை அதனால் பசங்களுக்கு வந்து படிப்புக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் டல்லாகவே தான் இருப்பாங்க அதே நகர்ப்புறத்தில் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டூடண்ட்ஸோடய பேரண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கிறதுனால அவங்க வந்து பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைப்பாங்க ஸ்கூலுக்கு வந்து கரெக்டான டையத்தில் அனுப்பி விடுவாங்க அந்த ஸ்கூலில் வந்துட்டு அதனால் நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் வந்து இடைவெளி அதிகமாகவே தான் இருக்கும் அந்த பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க நகர்ப்புறத்தில் கிராமப்புறத்தில் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க நகர்ப்புற பள்ளிகளில் படிக்கின்ற ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்கவுட்டு ஜெஆர்சி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதே கிராமப்புறத்தில் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது நகர்ப்புறத்தில் வந்துட்டு அந்த பள்ளியில் உள்ளவங்க வந்துட்டு இங்கிலீஷ் பேசுறது ஹிந்தி இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது லாங்குவேஜுலாம் பார்த்திங்கன்னா நிறையாவே சொல்லித் தருவாங்க அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்துட்டு நல்லாவே எல்லா வசதியோடையும் இருக்கும் பேசிக் அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு அதே கிரா வில்லேஜில் வந்துட்டு அதெலாம் கிடைக்காது அந்த பிள்ளைங்களுக்கு டீச்சர்ஸ் கூட ரொம்ப பேர் வரமாட்டாங்க இருக்கிறவங்கள வச்சு அட்ஜஸ் பண்ணி கிராமப்புற பள்ளிகளுக்கு வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க அதனால் அவங்க நாலேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும்